என்னோடய வாழ்க்கையில் நான் மதிக்கிறது பார்த்தா ஃபர்ஸ்ட்டு மனிதர்கள் தான் நாம் மனிதர்க்கிட்டே என்ன நடந்துக்கிறோமோ அவங்களும் நம்ம நமக்கு அதை திருப்பி அதைக்கொடுப்பாங்க மனிதர்கள் பொறுத்தவரையும் நாம் எப்படி நடந்து அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் மற்றப்படி பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதைப்பொறுத்து தான் நம்மளோடய டிசிப்ளீன்னு சொல்லுவாங்க திடீர்னு ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அப்புடிலாம் நடந்துக்கக் கூடாது நாம் அந்த இடத்துல ஒரு பாப்புலர் பாப்புலேஷன் நம்ம வளர்த்துக்கணும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மள மதிப்பு மி மதிப்புத்தக்க நபராக நினச்சிட்டு அந்த வேலைய செஞ்சு முடிச்சுங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றியை அடையலாம்